விவசாயத்தில் வந்து பூச்சிகள்லான் வந்து அதிகமாக இப்படி வருதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோண்ணால் பூச்சி மருந்து அடிப்போம் அதில் என்னனால் ஏதும் சாவலைனால் இயற்கை மூலமாக வந்து இந்த சாணி இதை கரைத்து ஊற்றுறது வேப்பிலைய அரைத்து ஊற்றுறது வேப்ப எண்ணெய் இதல்லாம் வச்சு அந்த பூச்சிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சு அழித்திருவோம் நாங்கள் அதனால பூச்சிகளை வந்து எதுவும் நாங்கள் பரவாமல் நாங்கள் பார்த்துப்போம் அதனால வந்து எந்த ஒரு பயிரேலியும் வந்து அதிகமாக வந்து பூச்சிலான் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த இயற்கை மூலமா நம்ப பண்றதுனால் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் ஏற்படாமல் இருக்குங்க